இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஊடகங்களில் பிரோஜனமான செய்திகள்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ கிடைக்கிது அப்போ அப்போ அப்டேட் பண்ணி எல்லாமே உடனுக்குடனே எல்லாமே பார்க்க முடியிது நான் அதிகமாக பார்க்குறதுனு பார்த்திங்கன்னா பாலிமர் நியூஸ் பார்க்குறேன் இன்ஸ்டா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லியும் பாலிமர் நியூஸ் ஃபாலோ பண்ணி தான் வச்சுருக்கேன் நியூஸ் சவன்ட்டு நியூஸ் சவன் தமிழ் பேப்பரில் பார்த்திங்கன்னா தினத்தந்தி பேப்பர் பார்ப்பேன் ஏன்னால் உடனேக் உடனே ஏன்னால் அவங்க டக்கு டக்குனு அப்பேல இருந்தே அது இருக்குது அந்த சேனல் அந்த நியூஸ் பேப்பர்லாம் டக்கு டக்குனு அதனால தெரிஞ்சுக்க முடியிது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அந்த நியூஸ் அந்த நியூஸ் பேப்பர்லாம் உங்களுக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும் அது நீங்கள் படித்து பார்த்திருந்திங்கன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு ஃபீல் பண்ண